ஹலோ கொத்தனாரா இதுமாரி மயிலாடுதுறை டிஸ்ட்டிரிக்ல வந்து வீடு வந்து கட்ட சொல்லிட்டுருந்தேன் அதில் வந்து ஒரு சின்ன ரூமாக அடிஷ்னலாக வந்து சேர்க்கணும் அது வந்து எவ்வளோ செலவாகும் எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் கொஞ்சம் சொன்னிங்கனா நல்லாயிருக்கும் ரூமோட அளவு வந்து பதினாறு அடி நீட்டு எட்டடி அகலம் எட்டடி அகலம் நம்பள்ட்ட வந்து எப்படின்னா சிமெண்ட்டு எல்லாம் இருக்குது நம்மள்ட்ட இந்த வீட்டு வீட்டு வேலை பார்த்தப்ப உள்ள அதில் உள்ள மிச்சம் சிமெண்ட்டுலாம் நம்மள்ட்ட இருக்குது ஒரு பதினாறு மூட்டை சிமெண்ட்டுருக்கு ஒரு யூனிட் மணல் ஒரு யூனிட் மணலிருக்கு ஒரு ஐந்து ஐந்தாயிரம் கல் இருக்குது நீங்கள் அது மாதிரி சாயந்தரம் வாங்க முதல்ல அதுக்கான ஆள் செலவு அதை மட்டும் சொன்னிங்கனா நல்லாயிருக்கும் இல்லை ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து நான் வந்து அளவு சொல்லிட்டேன் நம்மள்ட்ட என்னான்ன இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆள் மட்டும் எத்தனை ஆள் எத்தனை ஆள் தேவைப்படும் ஒரு நாளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னிங்கனா நல்லாயிருக்கும் இந்தா வேறு ஒரு கொத்தனார் ஒரு சித்தாளுங்களா சரி அப்படின்னா மூணு பேர் சரி எப்போ சாயந்தரம் வரிங்களா